ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் ஆகஸ்ட் பதினஞ்சி சுதந்தர தினம் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அக்டோபர் பதினஞ்சி அப்துல் கலாம் பிறந்த நாளு ஏப்ரல் பதினாலு காமராஜர் பிறந்த நாள்